பாம்புக்கடி பூச்சிக்கடி இந்த மாதிரி இதில் இருந்து பாதுக்காக்க தேவை வேண்டிய முதலுதவி இது மாதிரி வந்து என்னன்னா இப்போது ஒரு இடத்தில் பாம்போ தேளோ நம்மள இதில் கடிச்சிருச்சு நம் மேலே கடிச்சிருச்சினால் ஓடுறதோ நடக்கிறதோ இந்த மாதிரி இது இருக்கக்கூடாது இந்த ஓடுறது ரொம்ப ரே ஓடுறதையும் பதட்டம் அடைஞ்சோம்னா நம்ம ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப வேகமாக செயல்படும் அப்போ அந்த விஷம் வந்து ரொம்ப வேகமாக நம்ம உடல்ல கலந்துடும் அதனால் ஓடாமல் நடக்காமல் இந்த மாதிரி இதிலலாம் இப்போ நம்ம ஒரு இடத்துல அமைதியாக உக்காந்து அதை சோப்பு போட்டு அந்த இடத்தை நல்லா கழுவுனோம்னால் அந்த விஷம் உள்ள போகாம கொஞ்சம் தடுக்கும் தடுக்கலாம் கொஞ்சம் விஷம் போகும் ஆனால் ஓரளவுக்கு தடுக்கலாம் அதனால் தடுத்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னன்னு பாக்கணும் நம்மள கடிச்ச தேளோ பாம்போ வந்து என்ன இதுன்னு நம்ம ஒரு அது நல்லா ஒரு இது பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு இது விஷம் இருக்கும் விஷம் இல்லாமையும் இருக்கும் இந்த மாதிரி விஷம் உள்ளதுன்னா நம்ம நம்ம பார்த்துக்கலாம் விஷம் இல்லாததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது போல் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் விஷம் இருந்துதுன்னா இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி ஒரு கை கயிறோ துணியோ எடுத்து இந்த இடத்துல நல்லா டைட்டாக கட்டினமுனா நம்ம காலுக்கு தான் பாதிப்பு என்னன்னா அது ரத்த ஓட்டம் போகாமல் அப்படியே இருந்து விஷம் ஃபுல்லாக அங்கேயே பரவி காலே வந்து ரொம்ப டேமேஜாகி ஒரு காலே எடுக்கிற மாதிரி வந்துடும் அதனால் அந்த மாதிரி டைட்டாலாம் கட்டக்கூடாது சோப்பு போட்டு நல்லா அந்த இடத்துல கழுவினோம்னா ரத் விஷம் வேகமாக போகிறத தடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு இது பண்ணலாம் அந்த மாதிரி கொஞ்சம் பதட்டம் அடையாமல் இருக்கணும் பதட்டம் அடைந்தமுன்னா ரத்த ஓட்டம் அதிகமாகி நம்ம உடல்ல ரொம்ப எல்லா இடத்துளியும் அப்புறோம் பரவிடும்